என்னோடய வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனரி கடை இருக்குது அதில் வந்து நான் வழக்கமாக வாங்கிற பொருளுன்னு பார்த்துட்டா பேப்பர் சார்ட் வாங்குவேன் ஸ்டோன் வாங்குவேன் அதுக்கப்புறோம் கலர் கலர் நூலு கம்மு அப்புறோம் கலர் பென்சில் இதெல்லாம் வாங்குவேன் அப்புறோம் எனக்கு பிடிச்ச கலைனு பார்த்துட்டா ஓவியம் வரைவேன் அதுக்கப்புறோம் வாள் பெயிண்ட்டிங் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லா எல்லா ரூம்க்குமே வந்து நான் வாள் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கன் அதுக்கப்பறோம் எனக்கு பிடிச்ச கை வினை பொருள்னு பார்த்துட்டிங்ன்னா கம்மல் வளையல் வீட்டு அலங்கார பொருள் இதெல்லாம் பிடிக்கும் கம்மளுக்கு வந்து நான் எது பயன்படுத்துவன்னா கலர் கலர் சார்ட் பேப்பர் பயன்படுத்துவேன் அதுக்கப்புறோம் வந்து ஸ்டோன்ஸ் பயன்படுத்துவேன் அதுக்கப்புறோம் அந்த வளையளுக்கு எது பயப்படுத்துவனா கலர் கலர் நூல் வந்து ஒரு கம்பியில் வந்து சுற்றி அழகாக வந்து செய்வேன் அதுக்கப்புறோம் அதில் வேணுனா ஸ்டோன்சுங்க்கூட பயன்படுத்திக்கிவேன் அதுக்கப்புறோம் வீட்டு அலங்கார பொருள்கு வந்து வெள்ளை கலர் பேப்பரு அதுக்கப்புறோம் அதில் கூட கலர் கலர் கலர் பேப்பர் கூட கொஞ்சம் வந்து பயன்படுத்துவேன் அதுலேயும் ஸ்டோன்ஸ் வேணுனா நான் வந்து பயன்படுத்திக்கிவேன் அவ்வளோதான்